சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கட்டிடக்கலைகள் மிகுந்த வீடுகளாகவும் மிகவும் நுணுக்கமான வீடுகளாகவும் பெரிய பெரிய வீடுகளாகவும் இருக்கும் அனைத்தும் காரை கற்களை கொண்டு கட்டப்பட்ட வீடுகளாகும் கரண்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லா வீட்டையும் தரமான வீடுகளாகவும் சிறப்பான வீடுகளாகவும் இருக்கும் வேலூரில் இருந்து கல்வி வேலைக்கு வருபவர்களுக்கு போதுமான வீடுகளாகவும் இருக்கும் ஒரு சிறிய வீட்டின் வாடகை குறைந்தது ஆயிரம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது